சார் ஆ சார் வணக்கம் சார் ஆ சொல்லுங்கள் சார் ஆமாம் சார் குணசேகரன் ட்ரைவர் தான் சார் உழவு ஓட்டிடலாம் சார் சொல்லுங்கள் உழ டீசலு விற்கிற விலைக்கு வந்து ஒரு ஏக்கர் ஓட்டுனமுன்னால் ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டாயிரத்து ஐந்நூறுரூபா ஆகும் இப்போ டீசலு ரேட் அதிகமாக இருக்குது பாயிண்டு கணக்கும் இருக்குது சார் ஒரு இப்போ ஒரு பாயிண்டுக்கு வந்து தொள்ளாயிரம் ரூபா சார்

பண்ணிடலாம் பண்ணிடலாம் சார் மொதல் இப்போ ரெண்டு ரெண்டு முறை உழவு ஓட்டணும் சார் அப்போதான் சார் மண் கொஞ்சம் உதிரியாக தெரியும் கட்டி கட்டியாக இருக்கும் சரியாக பயிரில் வந்து எந்த வளர்ச்சியும் இருக்காது ரெண்டு முறை உழவு போடணும் ஓட்டி ஓட்டி பண்ணிக்கலாம் சார் கம்மி பண்ணி ஓட்டி கொடுக்குறேன் சார் ஆ நன்றி நன்றி